ஹலோ சார் சிவன் டிராவல் ஏஜென்சிஸ்ஸா சார் ஆ நாங்கள் மயிலாடுதுறையிலிருந்து பேசுகிறோம் சார் என் பேர் சசிகலா ஆ லாஸ்ட்டு மந்த்து உங்கள் காரிலேந்து தான் ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணியிருந்தோம் நல்லபடியாக ஒரு பத்து நாள் போயிட்டு வந்துவிட்டோம் இப்போ ஒரு வெக்கேஷன் பிளான் பண்ணியிருக்கோம் சார் ஸோ அதுதான் கார் அவைளபுலான்னு கேட்குறதுக்காக கால் பண்ணிணோம் சார் ஆ ஆமாம் சார் லாஸ்ட்டு மந்த்து கூட அழைச்சுட்டு போனிங்கள்லே சார் ஊட்டி கொடைக்கானல் மூணார் கூட போனோம்ல சார் தவேரா எடுத்துகிட்டு ஓ ஆமாம் சார் அந்த பேசஞ்சர் தான் சார் பேசுகிறேன் இப்போ வந்துட்டு கல்லணையும் ஸ்ரீரங்கம் கோயிலும் போகலாம்னு ஐடியா பண்ணியிருக்கோம் சார் ஃபேம்லியோட ஆ ஓகே லாஸ்ட்டு வீ நெக்ஸ்ட்டு வீக் போகிறேன் போகலான்ட்டு இருக்கோம் சார் நெக்ஸ்ட் வீக் சண்டே கார் கிடைக்குமா அதுதான் அவைளபுலானு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ணிணேன் சார் ஆ ஓகே சார் எத்தனை எட்டு பேர் கிட்டே போகணும் சார் சேம் தவேரானாலும் ஓகே சார் கம்ஃபடபுலாக தான் இருந்துச்சு எங்களுக்கு ஆ ஓகே சார் இதில் கிலோ மீட்டருக்கு அதே ஐம்பது ரூபாய் தானே இதுக்கு கம்மியாக இருக் தூரம் கம்மியாக இருக்குதுனு அதிகமாக வாங்குவிங்களா சார் ஓ இதுக்கு செவன்டியா சார் பர் கிலோ மீட்டருக்கு ஓகே சார் ஃபுல் அமௌண்ட் எவ்வளோ சார் வரும் சிக்ஸ் தௌசண்ட் வருமா சார் ஓ ஓகே சார் சிக்ஸ் தௌசண்ட் வரும் அதில் எதுவும் கம்மி பண்ண முடியாதா சார் ஓகே சார் இது ஒன்டே ட்ரிப் தான் சார் அதாவது மார்னிங் நீங்கள் சவனோ கிளாக் பிக் பண்ணிணீங்க அப்படினா ஈவ்னிங் கொண்டு வந்து வெயிட் பண்ணி அழைச்சுட்டு வந்து வீட்டில் விடுகிற மாதிரி இருக்கும் சார் ம் அப்போ ஃபுல் டே சார்ஜோடு சேர்த்தா நயன் தௌசண்ட் வருமா சார் ஓகேங்க சார் ஒன்றும் பிரச்சின இல்லை ஏன்னால் லாஸ்ட் டைம் உங்கள் காரில் போனப்போ எங்களுக்கு கம்ஃபடபுலாவும் ஒரு ஃபீலாச்சு ஓகேங்க சார் சேஃபாகவும் ஃபீலாச்சு எங்களுக்கு அதனால் தான் ரிட்டன் உங்கள் கிட்டேயே நாங்கள் கால் பண்ணி டிராவல்ஸ் புக் பண்ணுறோம் ஓகே சார் ஒன்றும் பிரச்சின இல்லை சார் அமௌண்ட் எதுனால் கம்மி பண்ண முடியுமா சார் ஏன்னால் ரெகுலராக உங்கள் கிட்டே தான் நாங்கள் புக் பண்ணிகிட்ருக்கோம் ம் ஆமாம் சார் பெட்ரோல் விலைலாம் அதிகமாகிட்டு தான் சார் ஓகே சார் ஓகே சார் எதனால் பார்த்து பண்ணுங்க கம்மி பண்ணுற மாதிரி இருந்துச்சுனால் ஓகே சார் நெக்ஸ்ட்டு வீக் சண்டே கண்டிப்பாக சவனோ கிளாக் கிட்டெலாம் எங்களை பிக் பண்ணுற மாதிரி இருக்கணும் சார் ம் அதுதான் எயிட் மெம்பர்ஸ் அதே அன்னிக்கு வந்த எயிட் மெம்பர்ஸ் தான் சார் வருவாங்க தவேராவே ஓகே தான் சார் எங்களுக்கு எங்களுக்கு அதுவே கம்ஃபடபுலாக தான் இருக்குது இப்போ எட்டு பேருக்கு அது போதுமானது ஆ ஓகே சார் ஆ அட்வான்ஸ் பேமெண்ட் எவ்வளோ சார் போடுவது ஓ டூ தௌசண்ட் போடவா சார் ஓகே சார் ஃபுல் அமௌண்ட்டு கேஷாக கையில் அந்த டைம் வாங்கிக்க மாட்டிங்களா சார் ஓ சப்போஸ் நாங்கள் வேண்டாம்னு சொல்லிவிட்டோம்னா அந்த டிராவல்ஸ் வேஸ்ட்டாகிடும்னு சொல்லிவிட்டா ஓகே சார் நாங்கள் டூ தௌசண்ட் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் பேமெண்ட்டாக பண்ணிவிடுறேன் அந்த டைமுக்கு அழைச்சுக்கிட்டா போதும் அதாவது திருச்சி கல்லணை டேமும் அண்ட் தென் வந்து ஸ்ரீரங்கம் கோவிலும் போகணும் சார் அப்புறம் வந்து அந்த கிட்டே வேறு எதுனால் ஊரெலாம் சுற்றி பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த ஊரும் போகலான்ட்டு இருக்கோம் சார் ஓகே சார் அதுதான் உங்கள் காரில் வரது சேஃப்ட்டியாக ஃபீல் ஆகுது ஸோ உங்கள் கிட்டேயே கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு எல்லா காரும் புக் பண்ணுவோம் ஓகே சார் எங்களுக்கு அதுவே கம்ஃபடபுலாக தான் தோணுது தவேரா ஓகே தான் சார் ஓகே சார் அமௌண்ட் மட்டும் நான் இப்போ உங்களுக்கு அனுப்பிடுகிறேன் டூ தௌசண்ட் அட்வான்ஸ் பேமெண்ட் அனுப்பிவிட்டு இந்த நம்பருக்கே அனுப்பிடுகிறேன் அனுப்பிவிட்டு ஸ்கிரீன் ஷாட் அனுப்புகிறேன் உங்களுக்கு ஆ ஓகே சார் ஆ ஞாயிற்றுக்கிழம அன்னிக்கு காலையில் ஏழு மணிக்கு கிளம்பிட்டு தயாராக இருப்போம் சார் நீங்கள் அழைச்சுட்டு வந்துவிட்டிங்கன்னா வெயிட் பண்ணி ஈவ்னிங் நீங்கள் எங்களை கொண்டு வந்து விடுகிற மாதிரி இருக்கும் சார் ம் அதுக்கு ஓகேனா ஓகே தான் சார் எங்களுக்கு ஓகே சார் தேங்க்யூ சார்